இந்தியாவில் நிறைய இடங்களில் நிறைய நடன கலைஞர்கள் உள்ளனர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நடனம் ஆடுவாங்க அதில் பரதம் கதக் போல்க் டான்ஸ் பரதநாட்டியம் குத்து பாட்டுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்தியால ஒவ்வொரு நடனம் இருக்குது எனக்கு நம்ம இந்தியாவில் உள்ள கலைஞர் நடன கலைஞரில் யார் பிடிக்கும் அப்படின்னா பிரபுதேவா அவுங்களோடைய டான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அவுங்களோடைய ஸ்டெப் அவுங்களோடய நடக் நடனம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் புதுமையாக இருக்கும் ஒவ்வொரு பாடலுக்கும் புதுப்புதுவான எக்ஸ்ப்ரெஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க அதனால அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெஸ்ட் பாபா பாஸ்கர் மாஸ்டர் அவங்களோடைய நடனம் எனக்கு பிடிக்கும் அவங்களும் ரொம்ப அழகா நடனம் பண்ணுவாங்க அப்புறம் கலா மாஸ்டர் பிருந்தா நடன கலைஞர் அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடனம் அப்படின்றது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நி இயற்கையாகவே இருக்கும் ஆனால் ஒரு சில பேர் வந்து அதை முறையாக கற்றுக்கிட்டு நடனம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஜாலியாகவே ஆடுவாங்க ஆனால் செம்மையாக ஆடுவாங்க